அதிகமாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடறது என்னென்னால் தென்னிந்திய போ உணவு பொருளை தான் ஏன்னால் வட இந்திய பொருளெலாம் அதிகமாக சாப்பிட்டதில்ல தென்னிந்தியாவில் தான் இருக்கிறதுனால தென்னிந்திய உணவு பொருட்களில் ரொம்ப ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாம்பார் ரசம் லெமன் ரைஸு அதுபோல ரொம்ப அதிகமான உணவு வடை பாயாசம் இதுபோல உணவுகள் தான் அதிகமாக இங்கே சாப்பிடுவோம் அது கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு மணம் அதிகமாக கொடுக்கும் அது இல்லாமல் சாப்பிடவும் நல்லா தூண்டும் வட இந்திய பொருளுக்கு கான்டினென்டல் பொருளெலாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல அது இங்கே வட தென்னிந்தியா உள்ளவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கவும் பிடிக்காது இங்கே தென்னிந்தியாவில் என்ன கிடைக்கிதோ அது தான் ரொம்ப காரமாக ஹாட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கும் வந்து இங்கே உள்ள உணவெலாம் அங்கே உள்ள உணவெலாம் அந்த அளவுக்கு இருக்குமா என்னானு தெரியாது ஸோ ரொம்ப லைக் பண்ணி சாப்புட்றது என்னென்னால் தென்னிந்தியா பொருளில் சாம்பார் சாதம் தான் அது வைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருக்கிற காய்கறி எல்லாமே போட்டு உடம்பு ஹெல்தியான ப்ராடக்டாக இருக்கும் மற்ற பொருட்களெலாம் அந்தளவுக்கு ஹெல்தி இருக்கா என்னான்னு தெரியல அதனால எப்பையுமே இங்கே உள்ளவங்க எல்லாமே லைக் பண்ணுறது தென்னிந்திய உணவு பொருள் மட்டும்தான்